ஹலோ மங்களம் ஹோட்டலா சார் நான் ராஜாஜி நகர் கிருஷ்ணகிரிலேருந்து அப்சனா தவசம் பேசுகிறேன் இப்போ கொஞ்சம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் ஆடர் பண்ணியிருந்தேன் உங்கள் ஹோட்டல்லேருந்து தான் ஃபுட் ஆடர் பண்ணியிருந்தேன் ரொம்பவே ரொம்ப டேஸ்ட்டியாக அற்புதமாக இருந்தது நான் எப்பவும் ரெகுலராக உங்கள் ஹோட்டலில் தான் ஆடர் பண்ணுவேன் உங்கள் ஹோட்டலை தவிர வேறு எந்த ஹோட்டலேயும் நான் ஆடர் பண்ண மாட்டேன் இப்போது எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க அவர்களும் அதை சாப்பிட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின் சொன்னாங்க நான் எப்போது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் வீட்டில் சமைக்க மாட்டேன் உங்கள் ஹோட்டலில் தான் ஆடர் பண்ணு பண்ணுவேன் எப்பவும் டேஸ்ட்டியாக இருக்கும் இன்னிக்கு நான் வந்து டூ ஹார்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கே ஆடர் பண்ணியிருந்தேன் எனக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் ரைஸ் மஷ்ரூம் ரைஸ் க்ரில் தந்தூரி இது ஆடர் பண்ணியிருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துட்டு போனாங்க எங்கள் வீட்டில் எல்லாேரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்குது அப்படின் சொன்னாங்க எல்லாேருக்கும் நிறைய பேர் இருந்ததுனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சுது ஸோ இப்போ அதே ஆடரை நான் திரும்ப பண்ணணும் அப்படின் நினைக்கிறேன் எனக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மஷ்ரூம் ரைஸ் தந்தூரி க்ரில் இது மட்டும் மறுபடியும் டெலிவரி பண்ணிவிடுங்க சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பண்ணிணேன் மறுபடியும் எனக்கு அது வேணும் எல்லாேரும் விரும்ப பட்டு கேட்குறாங்க ஸோ அவங்க விருப்பத்த மறுக்க முடியலை கொண்டாந்து சீக்கிரமாக டெலிவரி பண்ணிவிடுங்க சார் ப்ளீஸ் தேங்க் யூ